எனக்கு தெரிஞ்ச அரசாங்க சலுகைன்னா இப்போ நோய்வாய் பற்றவங்க இப்போ உடல் ஊனமுற்றவங்க இந்த மாதிரி பஸ்ஸில் போனால் அவங்களுக்கு பாஸ் உதவி பாஸு வசதி ஒன்று வச்சுருக்காங்க அது அது தெரியும் அப்புறம் இப்போ லேடிஸுக்கு எல்லாம் பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுட்டு இருக்காங்க ஆனால் என்ன லேடிஸுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டாலும் பஸுக்காரங்க நிப்பாட்டுறது இல்லை சரியா அது ஒரு மிக பெரிய தவறாக தான் இருக்கு ஸ்டாப்பு தள்ளி தான் போய் நிப்பாட்டுறாங்க அப்புறம் ஓடி வந்து தான் ஏறுறா மாதிரி பார்க்குறாங்க எங்கே நீங்கள் எந்த கவர்மெண்ட் பஸ் பார்த்தாலும் இப்போ எங்கேருந்து எந்த ஸ்டாப்புலையுமே நிற்கிறது கிடையாது சலுகைகள் நிறையா இருக்கு ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு வந்து சேர மாட்டுதே மக்களுக்கு வந்து சேர்ந்தா தானே அது சலுகை